ஹலோ ஆமாம்ங்க பிஸ்மில்லா துணிக்கடை தான்ங்க நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் உங்களுக்கு என்னென்ன டிரெஸ்ஸுங்க வேணும்ங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் எங்கக்கிட்ட எல்லாமே ஜென்ட்ஸு போடுற நியூ கலெக்ஷன் ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு லேடீஸுக்கான டாப்பு குர்த்தீஸு லெகின்ஸு பலோசோ ப்ளஸ் வந்து இன்னர்லேருந்து லேடீஸ்ஸுக்கு ஜென்ஸுக்கு குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே நீங்கள் கேக்கிறது எல்லாமே எங்கள் கடையில் கிடைக்குங்க மேம் நீங்கள் எப்படி வந்து எப்படி எடுக்கப் போகிறீங்க எப்படி பைசா வந்து எப்படி கட்டி எப்படி எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம்ன்னு இருக்கிறீங்களா இல்லை நிறையா எடுக்கலாம்ன்னு இருக்குறீங்களா எப்படி எடுக்கணும்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு பண்ணிக் கொடுப்போங்க சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நீங்கள் வந்து கடைக்கு வாங்க கடைக்கு வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஓரு பண்டல் கொடுக்குறேன் நீங்கள் எப்படி பா இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடுக்கிற துணியை பொறுத்துதான் நாம் வந்து ரேட்டு சொல்ல முடியும் இங்கே இருந்துக்குன்னே நாம் வந்து ரேட்டு சொல்ல முடியாதுங்க ஆனால் நீங்கள் கெடைக்கிற மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்து எங்கள் கடை வந்து நம்பர் இருபத்தி மூணு பிள்ளையார் கோவில் தெரு மெயின் ரோடு ஈரோட்டில் இருக்குதுங்க நீங்கள் வரும்போது கூட பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணினா கூட நாங்கள் வந்து உங்களுக்கு அட்ரெஸ்ஸு சொன்னோம்னா நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து வ சீக்கிரம் வந்துடலாம் நீங்கள் வந்துவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடுவோம் நீங்கள் பயப்பட தேவயில்ல நாங்கள் கம்மி ரேட்டுலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரியே கம்மி ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து உங்கள் கடையை நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வோம்ங்க மேம் கண்டிப்பாக நேரில் கிளம்பி வாங்க சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ம்ஹூம் பரவாயில்லைங்க மேம் பரவாயில்லை நீங்கள் வாங்க நீங்கள் மொதோ எங்கள் கடைக்கு வந்துடுங்க எங்கள் கடைக்கு வந்துவிட்டீங்கன்னா நீங்கள் நாங்கள் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி பைசா வாங்கிக்கினு பண்ணுறோமா இல்லை கம்மி பைசாவா அதிகம் ப அதிக பைசாவா நீங்கள் வந்துவிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் மேம் நாங்கள் கொடுத்த நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் உதவி செஞ்சு எல்லா முடித்து கொடுப்போம் நீங்கள் மன நிறைவாக போகலாம் நீங்கள் மொதோ கடைக்கு வாங்க கடைக்கு வந்தோடனே நம்ம பார்த்து ஆமாம் ஆமாம் மேம் நியூ கலெக்ஷன் தான் எங்கள் கடையிலெல்லாம் வந்து பழைய பொருளே எதுவும் இருக்காதுங்க மேம் எங்கள் கடைகள்ல நியூ கலெக்ஷன் அப்டியே வந்துட்டே இருக்கும் அப்பைக்கப்போ அப்பைக்கப்போ அப்டேட் ஆயின்னே இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒன்னும் நீங்கள் கவலை பண்ணிக்க இப்போ வேணாம் நீங்கள் வாங்க நாங்கள் மறை மன நிறைவோடு உங்களை அனுப்புவோம் நீங்கள் நெனைக்கிற மாதிரி கொறை குறைந்த பைசா பைசாவில் அதிக துணி எடுக்குற மாரி நாங்கள் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்குறோம் மேம் சரிங்க மேம் நன்றி கண்டிப்பாக வாங்க வந்துவிட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்க வந்து உங்களை இட்டுன்னு வந்துடுறோம் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் ஆ தேங்க்யூ